ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிங்க கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வந்து வேலை செய்கிறவர்கள் தான் இப்போ வந்து அதிகமாக இருக்கிறாங்க முக்கியமான கட்டுமான பணிகளுக்கு கிராமத்திலேருந்து வர வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்க வந்து கிராமத்திலேருந்து ஒரு கொறைஞ்சது இருபது கிலோமீட்ரு அந்த பக்கத்திலேருந்து தான் வர வேண்டியது இருக்குது அங்கேயிருந்து வரணும்னா அவங்க ஒரு டவுன் பஸ்ஸை பிடித்து தான் இங்கே வரணும் எட்டு மணிக்கு இங்கே வேலை ஆரம்பிச்சிடுறாங்க எட்டு மணி எட்டு மணி ஆரம்பிக்கும்போது அவங்க ஆறு மணிக்கே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்க சமையல் செஞ்சு எல்லா வீட்டுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது சரி எட்டு மணிக்கு உள்ளே நுழைகிறாங்க நுழையும்போது எட்டுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அதிகமான கூட்டம் ஒரு கிரவுடு இருக்கிறதுனால இவங்களால் நெனைச்ச நேரத்துக்கு நெனைச்ச டயத்துக்கு போக முடிகிறதில்ல இது வந்து அவங்களுக்கு வந்து மன சுமையை அதிகப்படுத்துது அதிகப்படுத்துறதுனால வேலையின்பால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி அவங்க எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு மாலை வந்து வீட்டுக்கு போகும்போதும் இதே நிலைமை தான் இருக்குது அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக்குவரத்து சிக்கல் போக்குவரத்து ட்ராபிக் கன்ஜெஸ்சன் இருக்கறதுனால அவங்களால் சரியான டயத்துக்கு வந்து அவங்க வீட்டுக்கோ எங்கேயுமே போக முடிகிறதில்ல சரியாக போனால் தான் அவங்க வீட்லேயும் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க நடத்த முடியும் சரியான டயத்துக்கு போய் ஆகணும் அப்படி கட்டாயம் இருக்குது குழந்தைகளையும் அவங்க கவனிக்க முடியும் ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியும் முக்கியமாக வந்து நகரத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையே வந்து போக்குவரத்து ஸ்தம்பிப்பு இது தான்ங்க வேறு எதுவும் கிடையாது அதை சரி பண்ணாலே போதும் எல்லா பிரச்சனைகளையும் வந்து நாம் வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாங்க அது முக்கியமாக செய்ய வேண்டியது தான்ங்க அதுவும் பீக் ஹவர்ஸில் இதை வந்து கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு வேலைங்க அவங்களுக்கு அது செஞ்சு கொடுத்தாலே போதும் தாராளமாக போதும்ங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ம் மற்றபடி அவங்களுக்கு வந்து இங்கே சாப்பாட்டு வசதிகள் வந்து கொஞ்சம் அவங்க வீட்டுலேருந்தே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை தான்ங்க இருக்குது நகரத்தில் வந்து கிடைக்கக்கூடிய சாப்பாட்டோடைய விலை வந்து மிகவும் அதிகமாக இருக்குது அதனால் அவங்க வீட்டுலேருந்தே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது நகரத்தினுடைய சாப்பாடு வெலை வந்து கொறைஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை மீதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை நாம் அங்கே வந்து கவனத்தில் கொண்டு வரலாம்ங்க இந்த பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மற்றபடி நார்மல் தான்ங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க